நான் டிரெஸ் அதிகமாக வாங்க மாட்டேன் எப்போயாச்சும் எங்கள் வீட்டில் பண்டிகை குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லோருக்கும் டிரெஸ் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச எல்லோரும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்வாங்க எனக்கு அது ஓகேவாக இல்லை ஏன்னா நம்ம நேரில் போய் பார்த்து வாங்குற ஒரு விஷயம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது என்றைக்குமே நல்லா கொஞ்சம் தரமாகவே வராது நம்ம அதை போட்டு இது பண்ணுறத விட நம்ம கடையிலேயே போய் எடுத்துக்கலாம் இல்லையா ஆன்லைன் ஷாப்பிங்கில் போய்ட்டு நம்ம எவ்வளோ தான் சர்ச் பண்ணி எடுத்தாலும் அதில் எப்படியாச்சும் கண்டிப்பாக ஒரு குறை இல்லாமல் ஒரு ஷாப்பிங் பண்ணவே முடியாது அது ஃபுல்ஃபில் ஆகவும் முடியவே முடியாது எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம ஒரு கலர் போட்டுருப்போம் அதில் ஒரு கலராக இருக்கும் வரும்போதே டென்ஷனாக இருக்கும் இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு சைஸில் டிரெஸ் போட்டோம் அப்படின்னா அது ஒரு அது ஒரு சேம் அதே அளவு தான் போட்டுருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் போய் எடுக்கிற அளவுக்கு அது தரமானதாகவும் கரெக்டாகவும் இருக்காது குழந்தைங்களுக்கு அது சின்னதாக இருக்கும் இல்லைனா பெருசா இருக்கும் அன்றைக்கு டேவே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம போய் கடையிலேயே எடுத்திருக்கலாமே நாம் ஏன் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் நம்ம எவ்வளோ பார்த்து பார்த்து எடுத்து இது பண்ணாலும் ஆன்லைனில் ஏன் கரெக்டாக வரல அப்படின்னு யோசிக்க மட்டும் தான் தோணும் சைஸ் சின்ன கொழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சின்ன சைஸாக சொல்வாங்க பாருங்கள் ஆனால் அதுவே நம்ம எடுத்து ஆன்லைனில் போட்டு நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது கரெக்டாகவே இருக்காது ஒரு மாதிரி ஏன்டா ஆர்டர் பண்ணோமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஒரு ஸாரீ இல்லை ஒரு டிரெஸ் சுடிதார் அந்தமாதிரி ஆர்டர் போட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு கலர் அவங்க ஒரு கலர் காட்டுவாங்க நம்ம ஆர்டர் பண்ணுறதும் அந்த கலராக தான் இருக்கும் ஆனால் நமக்கு இங்கே வர்றது அந்த கலராக இருக்கவே இருக்காது அதுக்கு பதிலாக அதேமாதிரி வேறு ஒரு கலராக இருக்கும் நல்லாவே இருக்கவே இருக்காது